இப்போ தாண்ணா ஆடர் அப்போலே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி புக் பண்ணிருந்தேன் இனியும் வரல எப்போ வருவீங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெளிய போகணும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்ன ரீசன்க்காக இவ்வளோ லேட்டா ஆகுது இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகுமா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நாங்கள் சீக்கிரமா வெளியே போகணும் வேலை இருக்குது

இவ்வளோ நேரம் ஆகும்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நீங்கள் எதுக்கு இவ்ளோ லேட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டே சொல்லிருந்தால் நாங்கள் வேற வண்டியை புக் பண்ணி போயிருப்போம்ல இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகுமா சரி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க டைம் ஆகுது ம் வர முடியலைனா சொல்லிடுங்க நாங்கள் வேற வண்டியை புக் பண்ணிக்கிறோம் இவ்வளோ நேரம் ஆகுதுனா நீங்கள் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல